ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று ஏழு மூணு ரெண்டாயிரத்தி நாலு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி பத்து ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னு